புத்தகங்களை படிப்பேன் புத்தகங்கள் தவிர எனக்கு தினமும் செய்தித்தாள்கள் படிக்கிறது எனக்கு ஒரு பெரிய கலைநயமாக இருக்கும் ஆனால் அந்த செய்தித்தாளை பார்க்கலனா எனக்கு மண்டை வெடித்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய மாவட்ட செய்திகள் எல்லா செய்திகளையும் அறிந்து நாட்டில என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிக்கிறது எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அதேபோல் பத்திரிக்கைகள்லையும் நிறையா அரசியல் செய்திகள் எல்லாம் தெரிந்துக்கொள்வதற்கும் பத்திரிக்கையிலையும் நாங்கள் படித்து படிப்பேன் வாட்ஸ்அப் வ வலைப்பதிவுகள் என்று சொல்லப்படுகிறது அதிலயும் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருவரும் நம்முடைய அந்த குழுன்னு ஒன்று இருக்கும் அந்த குழுவில வந்து வேற ஒரு ஊரில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளையோ அல்லது ஒரு மன்ற நிகழ்ச்சிகளையோ அதில் நமக்கு பதிவு பண்ணி ஷேர் பண்ணும்பொழுது அதையும் பார்க்குறது வி ஒரு ஆவலாக இருக்கும் பத்திரிக்கைகள் வந்து நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு அரசியலுடைய நுணுக்கங்கள் அரசியல் அவையினுடைய செயல்பாடுகள் அரசு எப்படி மக்களை வலிநடத்துகிறது என்பதை பற்றியெலாம் ஒரு மிகவும் தெளிவாக அந்த பத்திரிக்கைகள் மூலமாகவும் அன்றாட செய்தித்தாள்கள் மூலமாகவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பதற்கும் நம் தெரிந்துக்கொள்வதற்கும் நம்முடைய அறிவை வளர்ச்சிப்படுத்துவதற்கும் இந்த செய்தித்தாள்கள் வந்து நமக்கு பயன்படுகிறது பத்திரிக்கைகளும் வார பத்திரிக்கை மாத இதழ் அப்பிடின்னு சொல்லப்படுற அந்த பத்திரிக்கைகளும் வந்து நம்ம நாட்டு நடப்புகளையும் விரிவாகவும் தெளிவாகவும் நமக்கு கற்றுக்கொடுப்பதற்கு ஏதுவாக அமைகிறது